இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு